ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள்

ஆ அது எவ்வளோ சார் ஜல்லி எவ்வளோ சார் ஓ எ என்ன எவ்வளோ எவ்வளோ ஒரு லோடுக்கு எண்பதாயிரம் மணல் சரி சார் எது காவேரி மண்ணா சார் சார் இது ஓ ஓகே எம் சேண்டா சார் ஓகே ஓகே ஓகே ஓ ஓ இப்போ ஒரு டப்பு சார் லாரிக் கணக்கா பெரிய லாரியா என்ன ராரி சார் ஆ ஓகே ஓகே எத்தனை ட எத்தனை எத்தனை டன் சார் ஓகே ஓகே ஜல்லி சார் பெரிய ஜல்லி சின்ன ஜல்லியா எது வேணும்

ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் நல்லா கட்டிக் கொடுத்துருக்கேன் சார் அந்த இது சைடு நடுவில் வரண்டா வச்ச மாதிரி சார் ஆ ஒரே ஆ ஓகே ஓகே சார் இருபது வருஷமாவா சார் ஓகே சார் ஓகே சார் எதாவது கோயில் புளியோதரை வாங்கி தின்னுகிட்ருக்கீங்களா சார் கொஞ்சம் கோச்சிக்காமள் நகந்து வாங்க சார் சவுண்டு கேட்குது ஆ ஓகே சார் உங்க வீடு எங்கே சார் ஓ கும்பகோணமா சார் ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே என் வீடு தஞ்சாவூர் சார்

எங்கே சார் பூங்காலயா சார் பூங்காலயா சார் ஓ ஓ ஓகே சார் ஓகே சார்

ஆ அனுப்பிச்சிவுட்றேன் சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ஓகே ஓகே ஓகே சார் ஓ ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் கொஞ்சம் டிஸ்கௌண்ட் ஏதாவது டிஸ்கௌண்ட் கிடையாதா சார் எதுவும் சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சார்